எங்கள் பகுதியில் பார்த்திங்கனா கால் டாக்ஸி இருக்குது அப்பறம் வந்து டூர் போகிற வண்டியெல்லாம் இருக்குது இங்கே வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் நமக்கு வருவாங்க மற்றவங்க வந்து ஆம்புலன்ஸு இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறுவனங்களிருக்கு உடனடியா வந்து எந்த பகுதிக்கு வர சொன்னாலும் உடனடியா வருவாங்க அதெல்லாம் க்வாப்ரேட் பண்றாங்க அந்த டைமுக்கு வரது போகிறது எல்லாமே வந்து பரவாயில்ல